ஹலோ மேம் ஸ்கூல் ஸ்டூடண்ட் சொல்லுங்கள் மேம் ஓகே ஓகே மேம் மேம் ஸ்கூல் ஸ்டூடண்ட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் திங்க்ஸ் தேவைப்படுது பென்சில் பாக்ஸ் புக்ஸ் டிஷ்னரி இதெல்லாம் கிடைக்குமா மேம் ஓகே சரி மேம் ஓகே மேம் என்னென்ன ப்ராண்ட் இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா இப்போ லேட்டஸ்ட்டு ப்ராண்ட்ஸெலாம் இருக்கா

ஓகே மேம் ஓகே மேம் என் மேம் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கா மேம் ஓகே அது குழந்தைங்களுக்கு பார்த்தோன்னே அட்ராக்டிவாக இருந்தால் ஓகே மேம் ப்ரைஸ் எல்லாம் ரீசனபிலா இருக்குமா மேம் இல்லாட்டி கொஞ்சம் ஹை ரேட்டாக இருக்கிறமாரி இருக்குமா ஓகே மேம் ஓகே மேம் நான் வந்து பார்த்து நான் வாங்கிக்கிறேன் மேம் ஓகே மேம் நான் வந்து பார்த்து எடுத்துக்கிறேன் மேம் தேங்க்கியூ மேம்